மீன்பிடி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெயினான பிரச்சின என்னென்னால் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய எல்லைப் பகுதியில் இருந்து அடுத்த ஒரு எல்லைப் பகுதிக்குள்ளே நம்மளுக்கு தெரியாமையிலே போயிடுறோம் மீன் பிடிக்கற போறவங்க போயிடுறாங்க அதுக்கான வந்து ஒரு பாதுகாப்பு போலீஸ் இல்லை எல்லை பாதுகாப்பு படையினர் அந்த மாதிரி வந்து முன்கூட்டியே அவங்க வந்து கூட இருந்து இது இது எல்லை பகுதியாக அறிவிக்கிற மாதிரி ஒரு படை இருக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அதாவது படகுகள் வந்து தரமானதாக அப்புறம் அவங்க கொண்டு போகிற வலைகள் வந்து வேறு இது நல்லதாக இருக்குதுதான்னு அதை செக்கப் பண்ணுறக்கான ஒரு தனி தனிப் படையும் இருக்கணும் உள்ளே போகிறவைங்க வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் போன வேலையை மட்டும் கரெட்டாக செஞ்சுட்டு வரமாதிரி அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரிகள் இருக்கணும் அப்புறம் இன்னும் ஒரே இடத்துல கூட்டமாக அதாவது கூட வந்து எனி டைம் செக்கியூரிட்டியாக ஒரு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கணும் லைசன்ஸ் அவங்க அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும் இது இருந்தால் உதவியாக இருக்கும்